இப்போ தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டீங்கனா வச்சிங்களேன் தமிழ்மொழி வேறாக இருக்கும் நம்ம அன்றாட கிராமத்தில் பயன்படுத்துகிற மொழி வந்து வேறயா இருக்கும் புரியுதுங்களா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம்னு இருக்குது ஆனால் நம்ம கிராமத்தில் எப்படி சொல்கிறோம் வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு தமிழ் பிழையாக இருக்குது கிராமப்புறங்கள்ல இதுமாதிரி எக்ஸ்சாம்பிளுக்கு நிறையா இருக்குது எக்ஸ்சாம்பிளுக்கு ஒன்றுதான் இருக்குது ஒன்றுதான் இருந்திச்சு இருந்தாலும் நிறையா இருக்குது இப்போ எக்ஸ்சாம்பிள் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் வாழைப்பழம் ஒருவன் மிதிச்சு வழுக்கி கீழே விழுந்தான்னு இருக்குது நம்ம அன்றாட கிராம முறை முறையில் என்ன சொல்வாங்கன்னா வாழப்பழத்தை மிதிச்சிட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்வாங்க புரியுதுங்களா